காலேஜ் லைஃப் எங்கள் காலேஜ் லைஃப் எப்புடின்னா ஃபர்ஸ்ட்டு கொரோனாவில் தான் வந்துது ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மாதம் மட்டும் காலேஜ் போனோம்ன்னு நினைக்கிறேன் ரெண்டு மாதம் மட்டும் காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் என்னென்னால் காலேஜ் விட்டு கொரோனான்னு சொல்லிட்டு லாக் டவுன் போட்டாங்க லாக் டவுன் போட்டவொடனே எல்லாம் ஊரு வீட்லேயே இருந்துட்டு படிக்கிறது ஆன்லைன் கிளாஸில் மழையிலெல்லாம் இருக்கிறது சேரை எல்லாம் இது பண்றது ஜாலியாக இருந்துச்சு ஆன்லைன் ப ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கும் ஆனால் நாங்கள் கேம் விளையாண்ட்டு இருப்போம் அது ஒரு தனியாக போயிட்டுருக்கும் அப்புறம் கேள்வி கேட்டால் டக்குனு க கிளாஸுக்குள்ள போயிட்டு பதில் சொல்கிறது இதே மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்கும் அப்புறம் மறுபடியும் கிளாஸுக்குள்ள வந்தோம் ஃபர்ஸ்ட் இயருக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு எக்ஸாம் எழுதிட்டு போனோம் ஆன்லைன்லேயே எக்ஸாம் எல்லாம் பாஸ் ஆகிட்டோம் அடுத்தது செகண்டு செகண்ட் செம்மில் தான் உள்ளே வந்தோம் எல்லா உள்ளே வந்து பசங்க எல்லாம் சேர ஆரம்பித்து நான் விக்கி கணேஷு கிரி மணி நவீனு நிறையா பேர் நிறைய ஆராபீனு நிறையா பேர் நாங்கள் வைரமுத்து ஒரு இருபது பேர் முப்பது பேர் நாங்கள் ஒரு கேங்காக இருப்போம் அந்த கேங்குலல்லாம் சேர்ந்து சார்ங்கள்ட்ட திட்டு வாங்கிக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு அந்த லைஃப்பு அங்கே யாராச்சும் இப்போது கூட நினச்சி பார்த்தா ஜாலியாக தான் இருக்குது என்ன பண்றது அது ஒரு கொரோனா டைம் அது ஒரு யாரும் கண்டுக்க மாட்டாங்க நம்ம யாரும் கண்டுக்க மாட்டாங்க வந்து அவ்வளோவா ஏன்னா கொரோனாவில் பையன் காலேஜில் நல்ல விதமாக வந்துட்டு போனாலே பரவாயில்லேன்னு நினைக்கிறாங்க எல்லா ஸ்டாஃபும் அந்த மாதிரி இருந்த டைமில் யாரும் ஒன்றுமே சொல்லலை நம்மள அந்த அளவுக்கு இருந்தது எங்கள் ஸ்டாஃப்லாம் ரொம்ப நல்லவங்க அப்பலாம் நம்ம அவங்க என்ன சொன்னாலும் நாங்கள் செஞ்சிட்டோனால் போதும் அதுக்கப்புறம் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு இருப்பாங்க அவங்க நம்ம என்ன ஷூ போட்டு வரணும்பாங்க டை கட்டிட்டு வரணும்பாங்க இன் பண்ணிட்டு வரணும்பாங்க எல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹவர் தான் அதுக்கப்புறம் நாங்கள் ஜாலியாக இருப்போம் நாங்கள் எப்படி இருப்போமோ அப்படி இருப்போம் சும்மா அவங்க சொல்லுவாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு அதுக்கப்புறம் என்ன நம்ம இஷ்டம் தான் நம்ம பழகிட்டு நம்ம இருக்கிறது தான் அதுக்கப்புறம் செகண்ட் இயர் வந்துச்சு செகண்ட் செம்மில் விழுந்துச்சு அரியரு ரெண்டு அரியர் வந்துச்சு அப்புறம் தேர்ட் செம் வந்தோம் தேர்ட் செம் வந்தோடனே ஃபுல்லாக நாங்கள் டிப்பார்ட்மெண்ட்லேருந்து உள்ளே வந்தோடனே மேமு சாரு எல்லாமே மாறினாங்க எல்லாம் மாறவும் நியூ அட்மிஷன்லாம் வந்தாங்க நியூ அட்மிஷன் வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பிடிக்க ஆரம்பித்தோம் என் சகலை அவனல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் பண்ணாத ரகளையே இல்லை சாருகிட்ட மாட்டிக்க வேண்டியது சாரு வந்து சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிவிடுவாரு வீட்டுக்கு எல்லாம் நாங்கள் ஒரு ஜாலியாகவே இருந்தோம் அந்த மாதிரியான லைஃப்பு யாருக்குமே வராது ஒவ்வொருத்தனுக்கும் அவன் அவன் லைஃப் ரொம்ப பிடிச்சிதா இருக்கும் அந்த விதத்தில் என் லைஃப் ரொம்ப எனக்கு பிடிச்சதா இருக்குது பிடிச்சதா இருந்தது வந்து காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃப்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரியான லைஃப் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்ன பண்றது இன்னிக்கும் நான் என் பசங்க கூட இருக்கிறேன்னா அது நிலைச்சி நிற்கிறது என் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக என்ன வேணால் செய்யலாம் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க அவன் அப்படி இருப்பான் இவன் அப்படி இருப்பானு என் ஃப்ரெண்டை பற்றி எனக்குத் தெரியும் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இயர் செகண்ட் செம் வந்தோம் அப்புறம் ஒரு பயலை டார்கெட் பண்ணி அவன் கொஞ்சம் ஒரு ப ஒரு சார் திட்டிட்டாருனு வைங்களேன் அவனை திட்னவொடனே அவனை ஏவிசிக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்வர்லாம் வாங்கிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் இருந்தான் தேர்ட் இயரில் அப்புறம் மறுபடியும் அவனை ட்ரான்ஸ்வர் வாங்கி விட்டாங்க அப்புறம் தேர்ட் இயருக்கு அப்புறம் ஒன்றும் ந நடக்கிற மாதிரி தெரில எங்களுக்கு